அந்தமாதிரி நேரடியான ஒரு மாடல்லாம் வரைஞ்சிருக்கேன் எனக்கு நான் நிறைய டிராயிங் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு எந்த விதமான டிராயிங் வந்துட்டு எனக்கு எனக்கு வந்து கஷ்டமா அப்படின்னு தோணினது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி பேக்கிரவுண்டில் வந்துட்டு ஒரு ரிவர் இருக்கமாதிரி ஒருத்தங்க வந்துட்டு அது அந்த ரிவர் முன்னாடி நிற்கிறமாதிரி அதை வந்து வரைஞ்சி தரணும் அப்போ வந்துட்டு அந்த டிராயிங் வந்து பண்றப்போதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரிவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள் மரம் அப்புறம் அந்த ஹில்ஸ்ஸு அந்தமாதிரி நிறையா இருந்துச்சு அதை அதை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக என்னால் இது பண்ண முடியல ஏன்னா இப்போ ஒருத்தங்கள வரைகிறோம் அப்படினா அவங்கள மட்டும் கரெக்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வரைஞ்சோம்னா நம்மளோட மாடல் வந்து நல்லாயிருக்கும் பட்டு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி வரையணும் அப்படின்றப்போ அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு பர்மனென்ட்டாக ஒரே இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்டு தான் அதை வரைகிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அண்டுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படி அதை வரைகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பட் ஆனாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு அதில் ஹார்ட் ஒர்க் கொடுத்து நான் நல்லபடியாக முடிச்சிடுவேன் நான் டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படீஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இந்தமாதிரியான ஒரு பர்மனென்ட்டாக இருக்கிற ஒரு மாடலோ இல்லை ஒரு மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டையோ வரைகிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட்டு ஒரு அது வர வர வந்துட்டு அதுவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாயிடுச்சி நான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எந்த டிராயிங்காக இருந்தாலும் நான் வரைஞ்சி பழகிட்டேன் அதுக்கப்புறம் இது தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு டிராயிங் வரைகிறப்ப